எங்களை நாங்கள் வந்து நாங்கள் எப்படி ஆரோக்கியமாக வெச்சுருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்கற இயற்கைப் பொருளை வச்சு நான் வந்து என்னையை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி யோகா பண்ணுவேன் யோகா பண்ணவொன்னேயே எம் யோகா பண்ண அதாவது யோகான்னா மூச்சுப் பயிற்சி பண்ணுவேன் மூச்சுப் பயிற்சி பண்ணோம் அப்படின்னா என்னோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் நுரையீரலுக்கு வந்து நல்ல மூச்சை இழுத்துவிட்டேன் அப்படின்னா என்னோட மூச்சுக்குழல்ல எந்த பிரச்சினையும் வராது நான் வந்து ஆரோக்கியமாக இருப்பேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு நான் வந்து வாக்கிங் போவேன் வாக்கிங்னால் நடந்து போயிட்டு நடந்து வருவேன் அது வந்து என்னோட உடல் பருமனுக்கு எனக்கு வந்து நான் வந்து என்ன ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து வாக்கிங் ரொம்ப உதவும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீட்டு வேலை அதிகமாக செய்வேன் நம்ம வந்து குனிஞ்சு நிமிர்ந்து வீட்டு வேலை செஞ்சாலே அதுவே நமக்குப் பெரிய எக்ஸசைஸாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து குனிந்சு நிமிர்ந்து வேலை செஞ்சம் அப்படின்னா நம்ம வந்து வயிறு மடங்குறதில் நமக்கு வந்து நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து முடிக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் செம்பருத்திச் செடி இருக்குது அந்த செம்பருத்தி இலையில நான் வந்து அதை எடுத்து நல்ல அரைத்து குளிப்பேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னா வெந்தயத்தை மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் வந்து தேய்ச்சு நல்ல குளிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து முடி வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல பூ பூ மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து மூஞ்சிக்கெல்லாம் வந்து பரு இருந்துச்சுன்னா நான் வந்து கற்றால இருக்கு கற்றால மஞ்சள்லாம் தேய்ச்சு மூஞ்சியில் தடவினேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இதெல்லாம் போகிடும் எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் வீட்டில் இருக்க இயற்கைப் பொருளை வச்சு நான் வந்து எ என்னோட ஃபேஸு முடி என்னோட உடலை வந்து நான் நல்ல ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வெச்சுருக்கேன் அப்புறம் வந்து நம்ம வந்து டான்ஸ் அப்போ சும்மா இருக்கற நேரத்தில் சும்மா த சாப்பிட்டுட்டு தூங்காமல் நம்ம வந்து டான்ஸ் ஆடினோம் அப்படின்னா பாட்டுப் போட்டு நல்ல டான்ஸ் ஆடினோம் அப்படின்னா நம்ம கை காலுக்கும் நம்ம வந்து எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும் நம்ம வந்து நிம்மதியாக இருந்த மாதிரியும் இருக்கும் நம்ம வந்து மனசு நிம்மதியாக இருந்தாலே நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதையும் இதையும் யோசிக்காமல் நம்ம வந்து எப்பொழுதும் எந்தக் கவலையாக இருந்தாலும் ஒதுக்கி வெச்சுட்டு பாட்டு கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மனசு மனசு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சினையும் எந்த எந்த எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கற ஒரு போல்டா இருந்தாலே நம்ம வந்து மனசில் வந்து ஆரோக்கியமாக உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பாடு நம்ம வந்து உணவு வந்து ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட வேணாம் பீட்ஸா பர்கரு அந்த மாதிரில்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா உன் கண்டிப்பாக வந்து உடலுக்கு வந்து ஏதாவது பாது இது பாதிப்பு ஏற்படும் நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம உடல் ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னாலே நம்ம வீட்டில் சமைக்கிற உணவை சாப்பிட்டாலே போதும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம வெளியில் புரோட்டாலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து உடலுக்கு வந்து ரொம்ப கேடு அதுக்கு வெளியில் நம்ம சாப்பிடவேக்கூடாது சாப்பிட்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது வீட்டில் சமைத்த சாப்பாடுலாம் சாப்பிட்டா ரொம்ப உ உடலுக்கு நல்லதாக இருக்கும் அப்புறம் வந்து இது அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்கள் அதிகமாக பாட்டு கேட்டால் அப்படியில்ல அப்படியானு உடலை வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சிக்க முடியும் நம்ம உடலை ஆரோக்கியமாக வெச்சுக்கறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வந்து இயற்கையாகவே நிறைய விஷயத்தை பயன்படுத்தி நம்ம வந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் இதுக்காக நம்ம போய் வெளியே போய் காஸ் போட்டு மூஞ்சியில் அது இருக்குது பரு இருக்குது அதுக்கெல்லாம் காஸ் போட்டெல்லாம் வாங்கணுங்கற அவசியமில்லல நம்ம வீட்டில் இயற்கை நம்ம வீட்டில் இருக்கற இயற்கைப் பொருள வச்சு நம்ம மூஞ்சியை பாதுகாக்கலாம் நம்ம உடலை பாதுகாக்கலாம் நம்ம செயற்கையாக நம்ம வெளியில் எதுவும் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை அதனால் உங்கள் உடல் பாதுகாப்பு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் உங்கள் உடலை வந்து நீங்கள் தான் பாதுகாக்கணும் வீட்டில் இருக்க இயற்கைப் பொருளை வச்சே பாதுகாக்குங்கள் வெளியில் எந்த செயற்கைப் பொருளும் வாங்காதீங்கள் உடல் உங் உடல் பாதுகாக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது